தமிழ்நாட்டின் முக்கிய அரசு குடிமக்கள் தொடர்பு அண்டு சேவை அப்படினு பார்த்தீங்கனா இப்போ புதுசாக மேரேஜு ஆச்சுனால் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கனா கவர்மென்ட்டில் இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணினா அதுக்கான அமௌண்டு அப்படின்னு சொல்லிட்டு டென் தவுசன்ட் டென் தவுசன்ட்க்கான அமௌண்டு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அதுவும் ஒன்று சேவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்களுகான ரேசன் கார்டு பெண்கள் அம்மாவோட பேர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இப்போ மாதம் மாதம் பார்த்தீங்கனா ஆயிரம் ரூபான்னு ஒரு உதவித்தொகை வந்து வருது அது ஒரு முக்கியமான இது இதுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி லேடிஸ்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்சில் பார்த்தீங்கன்னா கவர்மென்ட்ஸ் பஸ் எல்லாமே ஃபிரீயாக விட்ருக்காங்க லோக்கல் பஸ் எல்லாம் போகிறதுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் பெஸ்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இது கவர்மென்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே முக்கியமான இது இப்போ இது சேவையில்தான் சொல்லணும் தமிழ்நாட்டில்